நான் தோட்டத்துக்கு வந்து எந்த ஒரு கருவியும் பயன்படுத்தல ஏன்னா அதை மாதிரி பயன்படுத்தவும் கூடாது நான் அந்தமாதிரி பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா இயற்கையான ஒரு இதில் தான் தோட்டம் வந்து இது ஆகுன்னு எ என்னோட ஒரு இது அப்போ தான் அது ரொம்ப நல்லா வரும் நல்லா வலிமையாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ ஒரு தோட்டம் வைக்கிறோம் ஒரு மாங்கன்னு இல்லாட்டி ஒரு தேங்காய் மரம் தென்னை மரம் அந்தமாதிரி நம்ம வைக்கிணுன்னா அதோட உரம் இருக்கும்ல நேச்சுரலா இப்போ வந்து வெங்காயம் இது பண்ணி வெங்காயம் அந்த தோல் பூண்டு தோல் அதுமாதிரி நிறைய ஒரு இயற்கையான உரங்களை வச்சி தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணது கத்திரிக்காய் அந்தமாதிரி காய்கறிகள் வச்சிதான் அந்த ஒரு சீட்ஸ்ஸை வச்சி தான் மரங்கள் இதாகும் நல்ல தண்ணி தேவை ஃபஸ்ட்டு தண்ணி ஊத்தணும் அதேமாதிரி அந்தமாதிரி சைட் பை சைடு அந்த வெஜிடபுள்ஸை வச்சி தான் பண்ணும் அதுக்கப்புறம் நல்ல சன் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளேஸில் வைக்கணும் அதுக்கப்புறம் மாட்டுச்சாணம் அந்த மாதிரி ஒரு சில உரங்கள்லாம் நம்ம தேவைப்படும் அந்த ஒரு தோட்டத்துக்கு அதுக்கப்புறம் மருந்தடிப்பாங்க அது வந்து பூச்சிலாம் வச்சிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்தடிப்பாங்க அதில் ஏதாச்சும் உரம் போட்டு தான் அடிப்பாங்க அது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஒரு தோட்டமும் சரி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ரொம்ப இயற்கையான உரத்துல மட்டும் பயன்படுத்துனா நல்லபடியா வளரும் செயற்கையான இதெலாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது நான் சொன்ன கழிவுகள்லாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருட்கள் அதுவும் இல்லாமல் எல்லாமே அது பயன்படுத்துவாங்க அந்தமாதிரிலாம் வச்சி